எனக்கு சின்ன வயிசுலேந்து டிராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிராவல் பண்ண ஆரம்மிச்சது வந்து டென்த்தில் ஸ்கூல் ட்ரிப் கூட்டி போகிறாங்க கொடைக்கானல் அங்கே போனோன்னே எனக்கு கிளைமேட்டு அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இருக்க அந்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அதலாம் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறமா தான் நான் டிராவல் பண்ணவே ஆரம்மிச்சேன் டிராவல் பண்ணது அப்புறம் நாங்கள் பசங்கெல்லாம் ஜெயித்து ஊட்டி ட்ரிப்பு போனோம் பசங்கள் ஜெயித்த அந்த பிரைஸ்லாம் அமௌண்ட்டை சேர்த்து நாங்கள்லாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணி நாங்கள் கொஞ்சம் ஊட்டி ட்ரிப்பு பிளான் பண்ணி போனோம் அதை வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாது நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே ஹார்ஸ் ரைடு நல்லா சமைச்சி சாப்பிட்டு அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சி அதுக்கப்புறமா நான் சென்னை போனேன் சென்னை நான் லைஃபில் ஃபஸ்ட் டைம் போய்ட்டு ஒரு ஒன் இயர் அங்கே நான் ஸ்டே பண்ணேன் சென்னையை வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு நினைவுகள்லாம் அங்கே எனக்கு கொடுத்துச்சி அந்த ஒரு வருஷம் நான் அங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் என்னோட கவலை எல்லாத்தையும் மறந்து பசங்களோடு அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் அதே மாதிரி சென்னையில் இருந்து தான் நான் வந்து அடுத்து ஆந்திரா அங்கே இது ஃபால்ஸுக்கு போனோம் ஃபால்ஸ்லலாம் குளித்து பசங்களோடு சந்தோஷமா இருந்து அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக முடிஞ்சுச்சி அடுத்து என் வாழ்க்கைலேயே முக்கியமாக நான் வந்து போகணுன்னு நெனைச்சி ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு போன எடம் கொழுகுமலை கொழுகுமலை வந்து ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு டிப்பு அந்த ட்ரிப்புக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒன் இயராக பிளான் பண்ணேன் போகவே முடியல கடைசில இந்த வர்ஷம் ஜனவரியில் போனேன் என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டு மோஸ்ட்டு பியூட்டிஃபுல் பிளேஸ்னா அந்த கொழுகுமலை தான் அந்த கொழுகுமலை ட்ரிப்பை நான் என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் அந்த சன்ரைஸ் பாக்கணுன்னு நான் ஒரு வர்ஷம் கஷ்டப்பட்டேன் அந்த ஒரு வர்ஷ கஷ்டத்துக்கான ஒர்த்தானா பிளேஸாக அந்த கொழுகுமல எனக்கு அமைஞ்சிச்சி அங்கே போய் தான் நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன் லைஃப்னா என்னன்னு கற்றுக்கிட்டேன் அந்த பழங்குடியினர் மக்களோடு அன்னைக்கி ஒரு நாள் தங்கி இருந்தது வந்து எனக்கு அவ்ளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சி நான் வந்து என் வாழ்க்கையில் வந்து அந்த ட்ரிப்பை மட்டும் நான் மறக்க மாட்டேன் அடுத்து வந்து நான் வந்து அந்தமான் போனேன் அந்தமான் போய்ட்டு அந்தமானில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸிவாக நான் வந்து அங்கே கொண்டாடினதுனா அந்தமான் தான் அந்தமான் ட்ரிப்பு தான் எனக்கு வந்து எக்ஸ்பென்ஸிவ் அதே மாதிரி நான் புதுசாக இருந்துச்சி இங்கே தமிழ்நாட்டில் சுத்துறத விட எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சி அங்கே இருந்த ஃபுட்டு கல்ச்சர் எல்லாம் நான் வந்து அதை நான் நெனைச்சி கூட பார்க்கல இப்படி இருக்கும்னு